எனக்கு கல்யாணமாகி அஞ்சு வருஷம் ஆகுதுங்க என் ஹஸ்பண்டு வந்துட்டு வெளிநாட்டில் இருக்கார் கத்தாரில் இருக்கார் எனக்கு இப்போ தான் ஒரு கொழந்த பிறந்துருக்கு இப் என் கொழந்தைக்கு ரெண்டு மாதம் ஆகுது இப்போ தான் பிறந்து ரெண்டு மாதம் ஆகுது எனக்கு டெய்லியும் வந்துட்டு நான் அம்மா வீட்லேயும் இருப்பேன் மாமியார் வீட்லேயும் இருப்பேன் மாறி மாறி இருப்பேன் எனக்கு இங்கேதான் இருக்கணும் அங்கேதான் இருக்கணுன்ட்டெல்லாம் கட்டுப்பாடு இல்லை ஏன்னால் என் ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டில் இருக்கிறதுனால என்னோடய சூழ்நெலை எனக்கு வந்துட்டு அங்கே அங்கேயும் இருக்கணும் இங்கேயும் இருக்கணும் என்னோடய நீட்ஸ் தேவைகளை எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துதான் ஆகணும் ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே வந்துட்டு அம்மா ஊரில் வந்துட்டு எல்லாமே கிட்டே இருக்குது எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்றதுனால நான் மேக்ஸிமம் அம்மா வீட்டில் தாங்க இருப்பேன் இப்போது கொழந்த பிறந்துருக்கறதுனால அம்மா வீட்டில் தான் இருக்கேன் கொழந்தைய பார்த்துக்கறதுக்கே கரெக்டாக இருக்கும் அவள் வந்துட்டு எவ்ரி டூ ஹார்ஸ் வந்துட்டு அவளுக்கு ஃபீட் பண்ணணும் அவளை குளிக்க வைக்கணும் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் அவளை தூங்க வைக்கணும் இதுவே கரெக்டாக இருக்குங்க அவள் பின்னாடியே வந்துட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இருப்பேன் நைட்டு வந்துட்டு மேக்ஸிமம் தூங்க மாட்டாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி எழுந்துருச்சிக்கிட்டே இருப்பாள் அழுதுக்கிட்டே இருப்பாள் அவளுக்கு பால் கொடுக்கணும் அந்த வேலைகள் பண்ணிகிட்டு இருப்பேன் இதில் நடுவில் அம்மா கூட சேர்ந்து கொஞ்சம் குக்கிங் பண்ணுவேன் வீடு க்ளீன் பண்ணுவேன் நேரம் கிடைக்கிற நேரத்தில் சில ஹெப்பெல்லாமே அம்மாவுக்கு பண்ணிக் கொடுப்பேங்க